ஹலோ ஆ வரோம் சார் உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் பார்க்கணும் சார் சரி உங்கள் உங்கள் கடையிலே ஆமாம் சார் உங்கள் கடையில என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குது ஃபர்னிச்சர் இல்லை சார் தண்ணி மட்டும் கொடுங்க போதும் உட்டன்ல தான் சார் பார்க்கப்போறேன் ஆமாம் ஆமாம் சார் டைனிங் டே டேபிள் இருக்குது வேற என்னென்னலாம் சார் உங்ககிட்ட இருக்குது நாங்கள் வந்து டைனிங் டே டேபிள் பார்க்குற ஐடியாவில இருக்கேன் வேற ஃபர்னிச்சர்ல எப்படி சார் ஆமாம் ஆமாம் சார்

இல்லை ஓரளவுக்கு மீடியம்னா எப்படி சார் லைஃப் வரும்

சரி சரி சரி சார்

ஓகே சார் ஓகே ஓகே சார் அப்படியா சார்

அப்படி அது எந்தமாதிரி உட்டு சார் தேக்கு மாதிரியா தேக் உட்டா ஆ அப்படியா ஃபுல்லா ஓகே ஓகே ஓஹோ அப் அப்படியா சார் சரி அப்போ தேக்கு பார்க்கலாமா எப்படி இருக்குதுன்னு ஒரு ஆறு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வேணும் சார்

ம் ஓகே சார் ஆ சொல்லுங்கள்

ஓகே சார் ஓகே சார்

ஓகே ஓகே சார் ஓகே ஓகே ஓகே ஓகே சார் அதாவது நல்ல ஹை குவாலிட்டி வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐந்நூறு சொல்கிறீங்க ஃபேன்ஸியாக இருக்கிறது முப்பத்தி ஆறாயிரம் சொல்கிறிங்க சரி ஒரு ஐந்நூறுபா தானே டிஃப்ரெண்டு சரி அது பார்ப்போம் சார் அப்போது முப்பத்தி ஆறாயருபாக்குள்ளது ஃபிக்ஸட் பண்ணிக்கலாம் நம்ம

ஓகே ஓகே சார்

ஓக் ஓகே ஓகே சார் சரி அப்போ ஓகே சார் அப்போ அது ஃபைனலாக முடிச்சிடலாம் ஆனால் ஏதாவது ஆஃபர் இருக்குமா சார் ஆ ஓகே ஓகே சார் ஓகே ஓகே சார் இல்லை சார் இஎம்ஐல தான் போடணும் ஆ சொல்லுங்கள் ஓகே சார் ஆ ஓகே சார் இல்லை ஹஸ்பெண்டுக்கிட்ட தான் இருக்குது இருக்கங் இருக்குது

ஓகே சார் ஆ ஓகே சார்

ஓகே சார் டெலிவரியெலாம் எப்படி சார் ஓ ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ரிட்டன் அனுப்பிடலாமா ஓகே சார் ஓகே ம் ஓகே ஆ பண்ணிடுங்க சார் ஓகே ம் தேங்க் யூ